இப்போ பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைகிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் போயிருந்திங்கன்னால் அங்கே வந்து பெயிண்ட்டு அதுமாதிரி கோயிலில் போனிங்கன்னால் பெயிண்ட்டு அடிச்சுருப்பாங்க இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கு மதுபானி பெயிண்டிங் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒருமாதிரி நம்மளே பிரம்மிக்க வைக்கும் எப்புடிரா இது வரைஞ்சிருப்பாங்க அப்படி ஆனால் பார்த்தீங்கனா கால இதுவில் அது வந்து அழுஞ்சுன்னு வருது அது நம்ம வந்து பாதுகாக்க என்னா பண்ணணும் போய் அரசாங்கத்துக்கிட்டே முறையிடுறத தவிர வேறு வழியே இல்லை நம்மளும் சொல்லி பார்க்கறோம் தான் இதுமாரி இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கு சரி மதுபானிங் பெயிண்டிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் காலத்தில் அழிஞ்சுன்னு வரக்கூடியது இதை நம்ம காக்கணுன்னால் அரசாங்கிட்டேயிருந்து கோரிக்கையோ இல்லை தன்னார்வலர் கிட்டே நம்மளே ஒரு ஒரு உரிமை எடுத்து நம்ம வந்து நம்ம சகோதரர் கிட்டேனு சொல்லி இது மாதிரி அழிஞ்சுன்னு வருது நம்ம தான் அதை காப்பாற்றணும் சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்து பண்ணால்தான் உண்டு இல்லைனா அது நம்ம அதுமாரி அழகான கலையெல்லாம் அழிஞ்சுரும் ஸோ நம்ம பாதுகாக்க நம்ம இப்படிதான் பண்ணியாகணும் அரசாங்கத்துக் கிட்டே நம்ம முறையிடணும்